கடந்த சில வருடமாகவே வந்து இந்திய பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகமான அளவில் அதிகமாயிகிட்டே வருது நம்ம அமெரிக்கா இந்த மாதிரி வெளிநாட்டளவில் நம்ம நாடையும் கொண்டு வரணும்னு வந்து மோடி வந்து அவர் வந்து எல்லா வகையிலேயும் வந்து வெளிநாடு மாதிரி கொண்டு வரணும்னு நம்ம நாட்டு மக்கள் கிட்டேயும் டிப்பார்ட்மண்ட் ஸ்டோர் ரூமில் பொருள் வாங்கிற மாதிரி பேடிஎம் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அப்புறம் வந்து இன்ட்ருநெட்டு மூலிமா பணத்தை வந்து செலுத்தவும் பொருள் வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற மாதிரி கிரெடிட் கார்ட் முறை இது மாதிரி இதெல்லாம் பயன்படுத்துகிறத நம்ம கிட்டே வந்து அதை வந்து நம்ம மக்கள் கிட்டே வந்து திணி அறிமுகப்படுத்தி அதை செயல்படுத்த வச்சுட்டு வரார் அதனால் வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகமாகிகிட்டுதான் வருது வந்து பேடிஎம் மூலிமா பணத்தை வந்து எங்கேயும் வந்து எடுத்து செலவு பண்ணாமல் அந்த அந்த நிறு அந்த இதை வைச்சே பயன்படுத்துற மாதிரி மிசின் மூலிமாவே பணத்தை செலுத்தவோ பேங்க் மூலிமாவே இந்த இடத்துலேந்து இன்னொரு இடத்துக்கு பணத்தை அனுப்ப இது பண்ண எல்லாத்துக்குமே அதை வந்து பயன்படுத்துகிற அளவுக்கு மக்கள் வந்து இப்போ வளர்ச்சி அடஞ்சுகிட்டே வராங்க